ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க இப்போதிக்கு கத்திரிக்காய் போட்டுருக்கங்க தக்காளி போட்டுருக்கங்க பச்சமிளகா போட்டுருக்கங்க வெண்டக்காய் போட்டுருக்கங்க இது மட்டும் தாங்க அவைலபுளாக இருக்கு இப்போதிக்கு ம் ம்

நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே தாங்க கொடுப்போங்க ஒரு முறை எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் என்னங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கோங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கொடுப்போங்க நீங்கள் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் எங்களை தேடி வருவீங்க

ஒரு டொண்ட்டிலந்து ஒரு ஃபிஃப்ட்டி வரைக்கும் கிடைக்குங்க ஃபிஃப்ட்டி கேஜஸ் வரைக்கும் கிடைக்கும் தக்காளி ஒரு ஒரு பத்து கூட வரைக்கும் கிடைக்கும் கேஜின்னா ஒரு ஒரு ஒரு கூடைக்கு ஒரு இருபது கேஜி வருங்க ம் ம் ம் இரநூறு கேஜி ஆமாம் பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாம் ஒரு இருபது கூட அந்த மாதிரி கிடைக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோவா தாங்க கிடைக்கும் ம் ம் ஆமாம் அது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்கு

கண்டிப்பாகங்க உங்களுக்கு சொத்தை இல்லாமல் எந்த இல்லை இல்லை வீட்டில் பசங்க இருக்காங்க ஆ ஆ விவசாயம் பார்த்துக்கறாங்க உங்களுக்கு கேட்கற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சொத்த இல்லாமல் நாங்கள் கரெக்ட்டாக உங்களுக்கு எடை போட்டு பேக்கிங் பண்ணிக் கொடுத்துருவோங்க நீங்கள் அங்கே வர டைம்க்கு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோங்க நீங்கள் வந்து அப்போ பொருளை இறக்கிலாம் இல்லை டெலிவரி நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் டெலிவரி சார்ஜ் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எத்தனை கிலோவோ நாங்கள் கரெக்ட்டாக உங்களுக்கு பில்லோட அனுப் வீட்டு பருப்பெல்லாம் நெல் ஆரியும் தாங்க போட்டுருக்காங்க காய் காய் எதுவும் இல்லை ம் இப்போதிக்கு நெல் ஆரியும் தான் போட்டுருக்காங்க ம் ம் சரிங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன் என்ன டைமுக்கு ம்

பச்சமிளகா தக்காளி வெண்டக்காய் வெண்டக்காய் ம் ம் ம் எப்படியோ ஒரு ஐம்பது கிலோவுலிருந்து இருபது கிலோ அந்த மாதிரி இருபதுலிருந்து ஒரு ஐம்பது கிலோவுக்குள்ளே கிடைக்கும் ம் ஐம்பது கூடை ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க தேங்க் யூ மேம்